ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க ஆட்டோ தாங்க சரிங்க எத்தனை நாளுங்க மூணு நாளுங்களா ஓகேங்க நீங்கள் ஓகேங்க சரி சரிங்க போயிக்கலாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபா வாங்குவோங்க ஆமாங்க ஹலோ அண்ணா அறநூற்றி அறுவது வந்துருண்ணா அண்ணா கிலோ மீட்டருக்கு வந்து ஒரு முன்னூற்றம்பதுண்ணா ஆமாங்க அறநூற்று அறுபதுங்க அண்ணா நீங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லைண்ணா பேசி நம்ம வேணால் கம்மி பண்ணிக்கலாங்க நீங்கள் வெயிட்டிங் சார்ஜ்ஜு நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு சொல்லுங்க சொல் அதையை பொறுத்துதாண்ணா நாங்கள் வெயிட்டிங் சார்ஜ் போடுவோம் கோயிலுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆ பக்கத்திலையும் நிறைய இருக்குதுங்கண்ணா நீங்கள் போயிட்டு வேணால் அங்கே போகலாங்க டைம் இருந்ததுனால் நீங்கள் வந்துவிட்டீங்கன்னா இல்லை இல்லை இல்லைங்க இல்லை நீங்கள் இதோடையே சேர்த்தி போட்டுக்கலாமெங்க ஆ சரி எப்போ ஃபேமிலியில் எத்தனை பேர் வர்றீங்க ரெண்டு பேருங்களா அப்படிங்களா ஆ ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க இதோடு சேர்த்தி போட்டுக்கலாங்க இல்லை இல்லைங்க பேட்டாவெலாம் வேண்டாங்க நீ நீங்களாக பார்த்து கொடுத்தா சரிங்க ஆ சாப்பாடு செலவு நான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்றேங்ண்ணா நீங்கள் பார்த்துக்கோங்க ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ அண்ணா ம கோயிலுக்கே எதுவும் போகணுமா இல்லை பக்கத்தில் ஏதாவது பார்க்கு அந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கற எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆ சரிங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க சரிண்ணா வாங்க வந்து பே வந்தீங்கனால் பேசிக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரி வச்சுர்றேங்க